கவர்மெண்ட் வந்து நிறையத் திட்டங்களை வந்து மக்களுக்காக செய்றாங்க அதில் எனக்கு தெரிஞ்ச எனக்கு பிடிச்ச திட்டம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வந்து க குடிசை மாற்று வாரியத் திட்டம் இந்த குடிசை மாற்று வாரியத் திட்டம் எப்படின்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து குடிசை வீடுகளில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏனான்னு வந்து பார்த்தீங்கன்னா அது மழை டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா குடிசை வீடாக இருந்தால் அந்த மழையில் நெ நிறைய ஒழுகும் நிறைய பிரச்சனை வரும் அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த குடிசை வீடுகளாக மாற்றி நம்ம வந்து மாடி வீடா கல் வீடா மாற்றி தரணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதனால் வந்து க நிறைய வீடுகள்லாம் குடிசை வீடுகள்லாம் எல்லாமே மாற்றி எல்லாமே கல் வீடுகளாக மாற்றுனாங்க இருந்தாலும் மக்கள் வந்து ரொம்ப நல்லாவே பயனடஞ்சாங்க அதற்கடுத்தத் திட்டம் என்ன பார்த்தன்னா ஓஏபி திட்டம் இந்த ஓஏபி திட்டம் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்க அதற்கப்பறம் இந்த விதவைங்க அதற்கப்பறம் வந்து ஊனமுற்றவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இவங்களுக்குலாம் வந்து ஒரு பென்ஷன் தர மாதிரி இல்லை அவங்கள் இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஊக்கத் தொகை தரரா மாதிரி வந்து இந்தத் திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இவங்களால வந்து இவங்களுக்குலாம் நிறையா ஆப்பர்சூனிட்டி யாருமே தர மாட்டாங்க இவங்களுக்கு அந்தளவுக்கு வேலையிலையும் போனாலும் யாரும் அவ்ளோவாக எடுத்துக்க மாட்டாங்க அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத் தொகையாக வந்து தரதுக்காக தான் வந்து இந்த ஓஏபி திட்டத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க கவர்மெண்ட்டு அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் கட்டித் தரத் திட்டம் இந்த திட்டம் வந்து நிறைய மக்கள் கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையப் பேர் டாய்லெட் அவ்ளோவாக யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாம் வந்து திறந்த வெளியில தான் போவாங்க அதனால இந்மாரி அவங்க திறந்த வெளியை பயன்படுத்துறதுனால நிறைய டிசீஸ்லாம் வந்து பரவ ஆரமிச்சது அதனால் இதற்காக வந்து எல்லாரும் இந்த மாதிரி போகக்கூடாது அதனால் ஒரு விழிப்பிணர்வு விழிப்புணர்வு எடுத்துகிட்டு வந்து எல்லாப் பகுதிகள்னு வந்து கழிவறையை கட்டித் தந்தாங்க அதனால் வந்து க மக்கள் வந்து எல்லாக் கழிவறையை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அதனால் வந்து நிறை இதனால பரவுற நோய் எல்லாமே இந்த திட்டம் திட்டத்து மூலியமாக வந்து குறஞ்சா குறைய ஆரமிச்சது அதற்கப்பறம் வந்து ஸ்டார் ஹெல்த் திட்டம்னு ஒரு திட்டம் இந்த திட்டம் என்னென்னா மக்கள் வந்து நிறையப் பேர் வந்து காசு இல்லாமல் இருக்கு அவங்களாம் வந்து ஒரு பெரிய நோய் எதனா வந்துச்சுன்னா அவங்களால வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிவிட்டு அவங்களால வந்து அதை சரி பண்ண முடியாது அதனாலேயே அவங்க நிறையப் பேர் வந்து இறந்து போவாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் வசதி இல்லாமல் அதனால் வந்து அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்த தான் இந்த ஸ்டார் ஹெல்த் திட்டம் இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாச்சு மருத்துவ ரீதியாக பிரச்சனை வந்து அவங்களால அது காசு செலவு பண்ண முடியலனா அவங்க வந்து இந்த திட்டத்து மூலியமாக கவர்மெண்ட்டு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான மருத்துவ செலவுலேருந்து கவர்மெண்ட்டு வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கும் அதற்கப்பறம் வந்து நூறு நாள் வேலைத் திட்டம் இந்த நூறு நாள் வேலைத் திட்டம் கிராமப்பகுதியில தான் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க கிராமத்தில் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்குலாம் அவ்வளோவும் போக மாட்டாங்க முக்கியமாக பெண்கள்லாம் வந்து வீட்லையே தான் வீட்டு வேலை செய்வாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நூறு நாள் நாங்கள் வேலைத் திட்டம் செய்யறோம் சொல்லிட்டு ஊர் உள்ளே இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக வேலைக்கு வருவாங்க சொல்லிட்டு அவங்கள முன்னேற்றதுக்காக இந்த நூறு நாள் வேலைத் திட்டம் வந்து எடுத்துட்டு வந்தாங்க அதற்கப்பறம் வந்து மதிய உணவுத் திட்டம் இந்த மதிய உணவுத் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் வந்து நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிடாமலே இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்து இருக்காது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைலாம் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து மதிய உணவுத் திட்டம்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்துனாங்க இது தான் எனக்கு தெரிஞ்ச ம திட்டங்கள் இதனால் நாங்களும் எங்கள் ஊர் மக்களும் வந்து நிறையவே பயனடஞ்சுருக்கோம்